வாசுகி ஹவுஸ் ப்ரோக்கரா நாங்கள் வந்து இப்போ வீடு வாடகைக்கு பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வீடு வச்சுருந்தீங்கன்னா சொல்கிறீங்களா நாங்கள் வந்து ஒரு நாங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கோம் அந்த தகுந்த மாதிரி எனக்கு வீடு வேணும் எங்களுக்கு மெத்த வீடு இருந்தாவே போதும் நாலு பேர் இருக்கிற மாதிரி ஆ எங்களுக்கு கீழ் ஃப்ளோரே போதும்க ஆ ஆ வண்டி நிறுத்துகிற மாதிரி பாருங்க பக்கத்தில் கடையெலாம் இருக்கணும் மெயினில் மெயினிலே இருக்கணும் ஆனால் பஸ் வசதியெலாம் எங்களுக்கு வேணும் தண்ணி வசதி பாத்ரூம் வசதி நல்ல தண்ணி உப்பு தண்ணி எத்தனை நாளைக்கு தண்ணி வரும் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வேணும்ங்க ஆ ஓகேங்க எனக்கு அங்கே உப்பு தண்ணியெலாம் வருங்களா ஆ ஓகேங்க பாத்ரூம் வசதியெலாம் இருக்கா ஆ பக்கத்தில் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது இருக்காதுங்களா இல்லைங்க மெயினில் மெயினில் எந்த வீடு இருந்தாலும் ஓகேங்க எங்களுக்கு பஸ் வசதி மெயின் வேணும் தண்ணி வசதி இந்த மாதிரி இருந்தாவே எங்களுக்கு ஓகே ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க ஆ நாங்கள் வீட்டை பார்த்துட்டு எங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் வந்து பால் காய்ச்சிறோம் நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கூட நாங்கள் வந்து நாளைக்கு வந்து வீடு பால் காய்ச்சிற அன்றைக்கி நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துர்றோம் ஆ ஓகேங்க கரண்டு பில்லெலாம் நீங்கள்தானங்க கட்டணும் இல்லை நாங்கள் தான் கட்டணுமா